எங்கள் குடும்பத்திலேங்க யாராவது உடம்புக்கு சரியில்லைன்னா அவருக்கு தகுந்தமாதிரி உணவு வகைகள் செய்து கொடுத்துங்க அவங்களுக்கு வந்து என்ன வழிமுறை செய்யணுமோ அது நாம் செஞ்சு குடுப்பேங்க ஏதாவது அந்தந்த நேரத்துக்கு பால் வேணுமுன்னாலும் குடிக்கிறதுக்கு பால் வேணுமுன்னாலும் பாலுங்க ரொட்டி பிஸ்கட்டு அந்தமாதிரி உணவுகளுக்கு யாராவது ஒரு வயித்து வலி ஒரு காய்ச்சல் வயித்து வலிக்கு தகுந்தமாதிரி என்ன உணவு குடுக்கணுமோ அது மாதிரி கொடுப்போம் காய்ச்சலுக்கு வந்து எந்தமாதிரி உணவு கொடுக்கணுமோ அந்தமாதிரி கொடுத்து அவங்களுக்கு நம்ம சரி பண்ண வேண்டிய இதில் நம்ம பண்ணணுங்க அப்புறம் வந்துங்க இந்த வயித்து வலின்னா இந்த கொஞ்சம் பேதி அதெல்லாம் வரும் போது அதுக்கு தகுந்தமாதிரி அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து நல்லாகுமோ அதை நாம் கொடுத்து சரி பண்ணணுங்க காய்ச்சலுக்கு தகுந்த மாதிரி உண்டான பன்னு வருக்கி இந்த ரொட்டி பிஸ்கட்டு இந்தமாதிரி கொடுத்து சரி பண்ணி அவருக்கு சரி பண்ணணுங்க இந்த வயிறு இதாகும் போதுங்க அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட்டுங்க அவங்களுக்கு கொஞ்சம் அது குள்க்கோஸு இதெல்லாம் போட்டுக் கொடுத்து கொஞ்சம் அது கரெக்ட் பண்ண வேண்டியதாக வரும்ங்க அது போக வேறு ஏதாவது என்னென்ன வியாதிக்கு எந்தெந்த மாதிரிங்க அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சுகர் வந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம செய்யணுமோ அவர் வந்து கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுவகைளை செய்யணுங்க அதை நாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு அதை வந்து ஒரு நார்மலாக வச்சுக்கிற மாதிரி நாங்கள் வச்சுக்க வேண்டியது எங்களுடைய கடமைங்க